எனக்கு நான் ரெகுலராக உங்கள் கால் டேக்சி தான் யூஸ் பண்ணியிட்டுருக்கேன் ஸோ அந்த யூஸ் பண்ணுறதுன்ல உங்க ஆப்பில் எனக்கு வந்து ஒரு கூப்பன் கிடச்சிது ஸோ அந்த கூப்பன் மூலிமா எதாவது எனக்கு தள்ளுபடி கிடைக்குமா ஸோ அந்த கூப்பன் வச்சிட்டு நான் என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் அந்த வந்த கூப்பனில் வந்து ஒரு ஆயிரருவா கேஷ் ஆஃபர்னு போட்டுருக்கு பட் அந்த ஆயருபாய வந்து எங்களுக்கு திருப்பி தருவீங்களா இல்லை நாங்கள் அடுத்தது கால் டேக்சி புக் பண்ணி அதில் போனால் தான் எங்களுக்கு அந்த அமௌண்ட் வருமா இந்த பற்றி இந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியணும் நாங்கள் உங்கள் ஒரு இது நாங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு டூரு போகலான்ட்ருக்குறோம் அந்த டூருக்கும் உங்கள் கால் டேக்சியிலேருந்து புக் பண்ணலான்ட்ருக்குறோம் ஸோ அந்த புக் பண்ணும் போது எங் எங் அதாவது எனக்கு மட்டும் தான் கிடைக்குமா இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய குடும்பத்துக்கு யாரு இந்த கூப்பன் யூஸ் பண்ணாலும் கிடைக்குமாங்கிறது எனக்கு டௌட்டு அதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லணும் ஏன்னா இப்போ கூப்பன் வந்து அதில் வெறும் கோடு மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் இப்போ ஏ இப்போ ஆப் யூஸ் பண்ணி அது போட்டால் அந்த கோடு போட்டால் அந்த டிஸ்கௌண்ட் வந்து கழிஞ்சிடுது அந்த டிஸ்கௌண்ட் வந்து எனக்கு மட்டும் தான் கழியுமா இல்லை ஏன்னா ஏன்னா எனக்கு நான் போட்டனால் வந்த கோடு தான் அது ஸோ எனக்கு மட்டும் தான் இந்த டிஸ்கௌண்ட் கழியுமா இல்லை அந்த கோடு இப்போ நான் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னா அதுவும் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அவனும் இந்த கோடு யூஸ் பண்ணிணா இந்த டிஸ்கௌண்ட் கழியுமாங்கிறது எனக்கு தெரியணும் ஸோ இது வந்து இப் இப்போ நான் முன்பதிவு செய்யல இப்போ நாளைக்கு போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு புக் பண்ணணுமா இல்லை நாளைக்கு புக் பண்ணிணா தான் அந்த கோடு யூஸ் பண்ண முடியுமாங்கிறதும் எனக்கு ரொம்ப டௌட்டாக இருக்குது ஸோ அதை பற்றியும் நீங்கள் எனக்கு கிளியர் பண்ணணும் ஏன்னா இப்போ நான் இது யூஸ் பண்ணல இப்போ அது அந்தளோடய வேலிடிட்டி ஒரு செவன் டேஸுன்னு தான் போட்டுருக்குது ஏழு நாளுக்கப்பறம் தான் போகிற மாதிரி இருக்குது ஏன்னா ஏழு நாளுக்குள்ளே நான் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை ஸோ அதனால ஏழு நாளுக்கப்பறம் நான் இது யா யூஸ் பண்ணிக்கலாமா ஸோ இந்த மாதிரி நிறைய டௌட்ஸ் எனக்கு இருக்குது இப்போது நான் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது யூஸ் ஆகாது ஏன்னா ஏழு நாளுக்குள்ளே நான் எங்கேயும் போகிற மாதிரி பிளான் போடல இப்போ என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய ஃபேம்லியில் இருக்கறவங்கலாம் போகிறாங்க ஸோ அந்த ஏழு நாளுக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாலும் இந்த கோடெல்லாம் யூஸ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியணும் ஸோ இது இது எல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்பரான பதில் கொடுத்திங்கன்னா பரவாயில்ல ஏன்னா நாங்கள் எப்பவும் உங்களை தான் யூஸ் பண்ணியிட்டுருக்கோம் நீங்கள் சேஃப்ஃபாக கொண்டு போய் எங்களை விட்டுட்டு வந்துடுறிங்க எங்கே போகிறதா இருந்தாலும் அதனால நாங்கள் எப்பவும் என் லைஃப்லாங் உங்களோடய ஏஜென்சியில் தான் நாங்கள் எப்பவும் டிராவலிங்க்கு புக் பண்ணி போகலான்ட்ருக்குறோம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் எங்களுக்கு கிளியர் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்திங்கன்னா பரவாயில்ல மேக்சிமம் நான் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்க